வீட்டில் சோபாவே இல்லைங்க வெகு நாளாக சோபா வாங்கணும் சோபா வாங்கணும் வாராவைங்கலாம் உட்கார முடியலை எல்லா கீழே உட்காந்துருக்காங்க ச்சேர்ல உட்காந்துருக்காங்க சரி நம்ம ஆசைப்பட்டு ஒரு சோபா வாங்கிட்டு வரலான்னு சொல்லி சோபா கடைக்கு போனோங்க அங்கே போகிறபோது பார்த்தா சோபாவை பா பார்த்தேன் அவங்க வந்து என்ன பண்ணிணாங்க எல்லா துணி போட்டு போட்டு மேலே தைச்சி கொடுத்துட்டாங்க அந்த துணி தைச்சி சோபா பார்க்கறம் போது நல்லா இருந்தது இங்கே கொண்டாந்து பார்த்தா கிழிஞ்சு போச்சு உட்கா ஒரு ஆறுமாசமாக உக்காந்துருந்தா எல்லா பூரா துணி பூராக கிழிஞ்சு பா சோபா கிழிஞ்சு போச்சு அதுக்கு பார்த்துக்க பார்த்தா அந்த கிழிஞ்சதை பார்த்தா பூரா துணி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி திரும்பியும் காலும் ஒடிஞ்சு போச்சு அந்த காலு அந்த கடை கா கம்பி எல்லாம் ஒடுஞ்சு போச்சு அப்புறம் திரும்பியும் கொண்டு போய் கொடுத்தா ஆறு மாசம் கழிச்சியும் கொடுத்தா இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்போயே கொண்டாந்து கொடுத்துருந்தா நாங்கள் செஞ்சு சரி பண்ணி தருவோம் இப்போலாம் நாங்கள் செஞ்சு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் திரும்பி அந்த கடையிலேயே போட்டு வந்துட்டன் இந்த சோபாவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி கடையிலேயே கொடுத்துட்டு வந்துட்டன் அப்புறம் திருப்பியும் ஒரு பத்து நாள் கழித்து வேறு கடைக்கு போனேன் அங்கே போய் பார்க்கறம் போது சோபா இன்னொரு சோபா எடுத்து வந்தேன் அந்த சோபா எடுத்தம் போது விலை எச்சான்னாங்க சரி விலை எச்சா இருந்தால் கூட சோபா நல்லாயிருந்தா சரி தான் அப்படின்னு சொல்லி சோபா எடுத்து வந்தோம் அது எடுத்து வந்து பா இங்கே ஒரு மாசம் கழித்து பார்த்தா பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து எல்லாம் கிழிஞ்சி போச்சு ஏன்டா மொதல் அப்படிதான் இப்படி ஆகிப்போச்சேன்னு திரும்பியும் பிற்பாடு கொண்டாந்து பார்த்தா அதுவும் கிழிஞ்சு போச்சு அது கிழிஞ்சு போயிருச்சு கிழிஞ்சின பிறகு அங்கே தையலு பூராக பிரிஞ்சு போயிச்சி அந்த பெரிய பே பேரப்பசங்க அந்த தையலு பூராக பிரிச்சுட்டாங்க அது பார்க்கறம் போது இந்த பா து அதுவும் துணி தான் இது என்னடா வம்பாருக்குதுன்னு சொல்லி அந்த துணியெல்லாம் எடுத்து பார்க்கும் போதே மூட்டை கட்டி கடைக்கு கொண்டு போனோம் இந்த இது பா நா இருபதனாய ருபா போட்டு எடுத்தாந்து இது பூராக துணி போட்டு கொடுத்துருக்கீங்ளா அப்படின்னு சொல்லி கடையிலேயே கொண்டு வந்து தொப்புன்னு போட்டேன் அவங்க கடைக்காரரே டேய் அப்பா அவங்களே பயந்துட்டாங்க இந்த கிழிஞ்ச துணியை சோபாவை கிழிஞ்சு துணியை எடுத்தாந்து கடையில் போடுறீயா அப்படின்னு சொல்லி எப்பேர்பட்ட ஆள் நீ சொல்லி ஆமாம் இருபது ரூபாயில்ல சும்மா தாரீங்ளா ஒரு பைசா நீ குறைக்க மாட்டிக குறைக்க சேர மாட்டிக்கிறீங்க இப்போ இந்த சோபா இப்படி போயிடுச்சி எனக்கு வேறு சோபா கொடுங்க அப்படின்ன வேறு சோபாலான் தர மாட்டோம் வேணும்னா ரிப்பர் பார்த்து தாறோம் அப்படின்னாப்புல சரி அப்படிதான் ரிப்பர் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு வந்தேன் எவ்வளோ நாள் ஆகன்னாப்புல இது ஒரு மாசம் ஆகும் அப்படின்னாப்புல சரி ஒரு மாசம் தானே சரி அப்படிதான் செஞ்சுத்தாங்கன்னு சொல்லி அங்கே போனால் அவன் என்ன பண்ணால் மொதல் மாதிரியே திரும்பியும் அதை அந்த தையலெல்லாம் பிரிச்சுட்டு சோபாவை இந்த நாறு போட்டு கொடுத்துட்டாப்புல இந்த நாறு எப்போ அப்போ எங்களுக்கு தெரியல அது ஒரு மாசம் கழித்து பார்க்கறம்போது பூரா நாறு இந்த தேங்காய் நாறு இது என்னடா வம்பாருக்குன்னு சொல்லி தேங்காய் நாறு போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி திரும்பி அந்த சோபாவை திருப்பி அதே கடைக்கு கொண்டு போனேன் அதே கடைக்கு கொண்டு போனேன் அந்த கடையில் கொண்டு போய் போட்டால் இது அப்படிதாங்க இருக்கும் நாறு போட்டால் ஒன்றும் நல்லா நல்லாயிருக்கு நல்லா கிழியாது அப்டி இருக்குட்டுங்க அப்படின்னாப்புல சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திரும்ப ஆட்டோ பிடிச்சி அந்த சோபாவை திரும்பியும் இங்கேயே கொண்டாந்துட்டேன் என்ன பண்ணுறது இப்படி கடை காரவங்க மோசம் பண்ணுறாங்கன்னு சொல்லி திரும்பி அந்த சோபாவை இங்கே விட்டுலயே கொண்டாந்து வச்சுட்டேன் அப்படிதான் இந்த ச்சேர் அப்படிதான் ஒன்று எடுத்தாந்தன் அந்த ச்சேரு அப்படிதான் இந்த து துணி போட்டு தைச்சி இந்த நல்ல பா பஞ்சு மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ச்சேரு எடுத்தாந்து பார்க்கறம்போது இப்போது ஒரு ரெண்டு மாசமாக இருந்தது அதுவும் கிழிஞ்சு போச்சு அதுவும் கிழிஞ்சு பிறகு அந்த ச்சேரு தூக்கி எறிஞ்சுட்டேன் இந்த ச்சேர் இப்படி சேரில் இப்படி மோ கடைக்காரன் மோடி இப்படி மோசம் பண்ணுறாங்க அப்போ நம்ம எப்படி வியாபாரம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதுவும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம்